என்னோட ஃபேமிலியில் மொத்தம் அஞ்சு பேர் நான் எங்கள் அப்பா பேர் ராமகிருஷ்ணன் எங்கள் அம்மா பேர் சித்ரா என் பேர் ராகுல் எங்கள் அக்கா பேர் ஸ்வேதா என் தம்பி பேர் பகலவன் நானும் எங்க அக்காவும் காலேஜ் படிக்கிறோம் நல்ல ஸ்கூல்ல தான் படித்தோம் ரெண்டு பேருமே இப்ப அதே மாதிரி வேற காலேஜ் போயிட்டோம் எங்கள் அக்கா என்னை விட ரெண்டு இயர் சீனியர் நான் இப்ப தான் ஃபஸ்ட் இயர் போயிருக்கேன் நான் இப்ப காலேஜ் படிக்கும் போது என்னோட காலேஜ் லைஃப் நல்லா இருக்கு ஜாலியாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சுருக்கானுங்க ஜாலியாக இருக்கு நிறையா ஃபன் ஆக்ட்டிவிட்டிஸ் பண்றோம் எங்கள் காலேஜே ரொம்ப நல்லா இருக்கு எங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து தான் செயல்படுவோம் எங்கள் அப்பா அம்மா என்ன கஷ்ட பட்டாலும் நாங்கள் ஏதாவது ஆறுதல் சொல்லுவோம் அவங்க கை கால் அமித்திவிடுவோம் எவ்வளோ கஷ்டமாருந்தாலும் சரி எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை எங்கள் அக்கா என் தம்பி இந்த நாலு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அக்காவுக்கும் அதே மாதிரி என்னை பிடிக்கும் எங்கள் அக்கா எதாக இருந்தாலும் எனக்கு விட்டு கொடுக்கும் நானும் அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு விட்டு கொடுப்பேன் உடனே காசு கேட்டாலும் அது தந்துடும் என்கிட்டே எங்கள் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேருமே எனக்கு தெய்வந்தான் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா அம்மா செய்யாத தியாகங்களே இல்லை எங்களுக்காக நாங்கள் ஒரு வேளை சாப்பிடலைனா கூட அவங்க சாப்பாடை எங்ககிட்டே கொடுத்துடுவாங்க நாங்கள் நாங்கள் சாப்பிடணும் நினைச்சுப்பாங்க அதே மாதிரி எல்லா அப்பா அம்மாவும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவங்க அதனால் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் நான் இப்ப வந்து சென்னை எம்எம்சியில் படிக்கிறேன் எனக்கு நல்ல பசங்க நல்ல காலேஜ் நல்ல சீட் எங்கள் அப்பா அம்மா வாங்கி தந்துருக்காங்க நானே மார்க் எடுத்து நான் மார்க் எடுத்தேன் நல்ல மார்க் எடுத்தேன் டுவல்த்தில் அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் நல்ல காலேஜில் என்னை சேர்த்து கொடுத்திருக்காங்க என் அக்கா சென்னையில் தான் குயின் மேரியில் படிக்கிது என் அக்காவும் நல்லா படிக்கும் பிஎஸ்சி மேத்ஸ் கோர்ஸ் நான் வந்து இப்ப மெடிக்கல் மெடிக்கல்ல படிக்கிறேன் நானும் எங்கள் அக்காவும் எப்பவாவது தான் பார்த்துப்போம் அடிக்கடி பார்த்துக்க மாட்டோம் தீபாவளி பொங்கல்னால் மட்டுந்தான் வீட்டுக்கு வருவோம் அப்ப எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஊன் டே இது நாங்கள் வர அன்னிக்கெலாம் கவிச்ச குழம்பு வச்சு கறி எல்லாம் எடுத்து குழம்பு வைப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப ஆசை எங்கள் மேல் பாசமாக இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் ஃபேமிலி எங்க ஃபேமிலி யாருக்கிட்டேயும் எதுவும் வம்பு தும்புக்கு போகாது நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருப்போம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா நெய்வேலியில் வேலை செய்யறார் எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் என் தம்பி வந்து இப்ப டென்த் போகிறான் டென்த் படிக்கிறான் என் தம்பி இப்ப நல்ல மார்க் எடுப்பான்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப எங்கள் அப்பா அம்மா செஞ்சதில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த காலேஜ் ஃபீஸ்சாக இருந்தாலும் ஸ்கூல் ஃபீஸ்சாக இருந்தாலும் அவங்க தான் கட்டினாங்க அதனால் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களை பிற்காலத்தில் வச்சு நல்லா காப்பாற்றுவேன் எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செய்வேன் அவங்களுக்காக அவங்களோட ஆசை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்புறம் அவங்க அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நான் வாங்கி தருவேன் அவங்க என்ன ஆசைப்படுவாங்க நான் நல்லா இருக்கனுன்னு தான் ஆசைப்படுவாங்க எங்கள் அக்கா நல்லா இருக்கனும் என் தம்பி நல்லா இருக்கனுன்னு ஆசைப்படுவாங்க இருந்தாலும் அவங்க ஆசைக்கு நான் எதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் செய்வேன் எங்கள் அக்கா எங்கள் அக்காவும் அதே மாதிரி கட்டி கொடுக்கும் போது நல்ல நல்ல இடத்தில் தான் கட்டி கொடுப்பேன் எனக்கு எங்கள் ஃபேமிலினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் நெய்பர்ஸ் அதே மாதிரி எங்கள் ஊர் எங்கள் நெய்பர்ஸ் எல்லோரையும் பிடிக்கும் எங்கள் எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா சித்தியைக்கூட அம்மான்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் சித்தப்பாவையும் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களையும் அவங்களோட ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு பிடித்தது எல்லாமே எங்கள் ஊர் எங்கள் எங்கள் ஃபேமிலி எங்கள் நெய்பர்ஸ் தான் எதாக இருந்தாலும் எதாவது கேட்டாலும் எடுத்து கொடுத்துடுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் நெய்பர்ஸ்லாம் இருந்தால் நீ இப்ப ஒன்று வேணுன்னு கேட்டால் அப்படியே எடுத்து கொடுத்துடுவாங்க இந்தாடான்னு எங்கள் நெய்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எல்லோருமே எங்க ஜாலியாக தான் பேசுவாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஃபேமிலினால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்